இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேர் ஃபேஷன் டெக்னாலஜி படிக்கிறாங்க அதில் நல்லா வருமானமும் வருது நிறையா லேடிஸ் வந்து ஃபேஷன் டெக்னாலஜி பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு நான் இருக்க பகுதியில் அவ்வளோவா வீட்டில் இருக்கிறவங்க சின்ன சின்ன இது தான் பண்ணுறாங்க இன்ஸ்ட்யூட் போட்டு போயிட்டு படிக்கிற அளவுக்கு இங்கே இன்ஸ்ட்யூடெலாம் இல்லை நான் இருக்கிற பகுதியில் ஆனால் இங்கே சுற்றி உள்ள பெரிய பெரிய டவுனில் நகரத்தில் இருக்குது அங்கே தெரிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸுலாம் படிக்கிறாங்க